தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில்பயிற்சி அல்லது திறன் வளர்ப்பு வாய்ப்புகள் இருக்கின்றன அவை எப்படி வெவ்வேறு தொழில் துறைகளையும் தேவைகளைப் பூர்த்தி செய்கின்றன வேளாண்மைத்துறை உற்பத்தி ஐடி கேட்ரிங் அப்படீனு தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில் பயிற்சி இருக்குனு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில் பயிற்சி இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய விதமான தொழில் பயிற்சி இருக்கு கம்ப்யூட்ரை எடுத்துகிட்டா கம்ப்யூட்டரில் வந்து சி இருக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு ஜாவா இருக்கு ஹெச்டிஎம்எல் இருக்கு டாட்நெட் இருக்கு கோடிங் இருக்கு அதுதவிர அதுல்லாம் பார்த்திங்கனா இன்டெர்நெட் உள்ள இன்கோர் அப்பறம் கம்ப்யூட்ரை வந்து பிரித்து வேலை செய்வது இருக்கு அது இல்லாமல் நிறையா மாதிரியான கம்ப்யூட்டர்லேயே ஆப்ரேட்டிங் இருக்கு கம்ப்யூட்டர்ஸில் வந்து ப்ரௌசிங் சென்ட்ரு வச்சுப் பண்ணுற மாதிரி இருக்கு ப்ரௌசிங் சென்டர்லாம் பார்த்திங்கனா இப்போதைக்கு டெவலப்டு கன்ட்ரீஸில் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இது வந்து டிஜிட்டலாக ஆக்கிற வந்து ப்ரௌசிங் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கனா நிறையா விதமான திறன் வளர்ப்பும் இருக்குது அதுக்கப்புறம் வெவ்வேறு துறைகளில் அப்புறம் வேளாண்மை துறையில் பற்றி கேட்டிருக்காங்க வேளாண்மை துறையில் பார்த்திங்கனா நவீனக் கருவிகளை வந்து கையாள்கிறது அப்புறம் நவீன விதைகளை வந்து கையாள்கிறது அந்தமாதிரி வந்து நிறையா இருக்கு வேளாண்மை துறையிலேயும் ஸோ இதுதான் பார்த்திங்கனா வேளாண்மை துறையில் வந்து இருக்கிற ஒன்றும் ஒன்றும் நவீனமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கனா ஒரு பாசிட்டிவாக சொல்லாம் விதை முக்கியமாக வேளாண்மையில் விதை வந்து விரும்பத்தகுந்த ஹைபிரேட் விதைகளை வந்து இப்போ பயன்படுத்துகிறதுனால அதிக மகசூல் கொண்ட விளைச்சலை வந்து உற்பத்தி செய்கிறதா அப்புறம் ஐடியில் தான் இப்போ சொன்னது கம்ப்யூட்டர்ஸ் பற்றி கேட்ரிங் கேட்ரிங்கில் பார்த்திங்கனா உணவு உணவுதான் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது உணவு வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக எல்லாம் டிப்ரெண்ட் டைப் கைன்ட்ஸ் ஆஃப் உணவு வந்து இப்போது வந்து உற்பத்தி பண்றதை பற்றி சொல்லியிருக்காங்க